ஹலோ முருகன் டிராவல்ஸா நான் தான் பேசுகிறேன் நான் இங்கேருந்து உங்கள் கேபில் தான் வந்து ஆஃபீஸில் போய் இறங்கிக்கிறேன் டெய்லியும் ஒரு சின்ன ஹெல்ப்பு இப்போ வந்து ஃபேமிலியாக நாங்கள் ஒரு டூருக்கு போகலான்ருக்கேன் நீங்கள் கேப் சர்வீஸ் பண்ணிட்டுத்தானே இருக்கீங்க அதனால வந்து எனக்கு கொஞ்சம் வண்டி கொஞ்சம் கேப் சர்வீஸுக்கு பண்ணித்தர முடியுங்களா ஓகே உங்கள் வண்டியில் தான் டெய்லியும் டிராவல் பண்ணிகிட்ருக்கேன் எதாவது டிஸ்கவுண்ட் பண்ண முடிஞ்சிச்சுனா பண்ணுங்கள் ஓகே எத்தனை பேரா நாங்கள் ஒரு இருபது பேர் போவோம் இருபதுல இருந்து பதினஞ்சு பேர் அந்தமாதிரி மாறுவோம் எங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட்டபுளமா இருக்கிற ஒரு வண்டியை கொஞ்சம் புக் பண்ணி கொடுத்திங்கனா நல்லா இருக்கும் ஓகே ஓகே டிஸ்கவுண்ட் எதுவும் பண்ண முடிஞ்சிச்சுனா கொஞ்சம் பண்ணுங்கள் ஓகே பேசிவிட்டு சொல்கிறீங்களா சரி ஓகே பேசிவிட்டு எனக்கு இதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரி தேங்க்யூ